இப்போ வந்து பார்த்துட்டோனா ரேடியோலேயோ இல்லை செய்தித்தாள்லேயோ இல்லை வந்துட்டு தொலைக்காட்சி எடுத்தாலும் சரி பத்திரிக்கைலேயும் சரி எல்லாத்திலேயுமே வந்துட்டு தமிழ்மொழி வந்துட்டு பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க ஆங்கிலத்தளவுக்கு இல்லையினாலும் கூட தமிழ்மொழியோடய தாக்கமும் வந்துட்டு இருந்துட்டு தான் இருக்குது தமிழ்மொழியும் வந்துட்டு ஓரளவுக்கு பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க ஸ் தமிழ்மொழியை வந்துட்டு எதுக்காக இது அது அதை அதாவது வந்துட்டு ஒரு முக்கியத்துவமான மொழியில் ஒன்றா இருக்குது எதுக்காக அது வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அப்டின்னா தமிழ்மொழி பயன்படுத்தினா மட்டும் தான் வந்துட்டு தமிழ் பேசுகிற மக்கள் உலகத்தோடய கடைக்கோடி வரைக்கும் வந்துட்டு தமிழ் பேசுற மக்கள் வந்துட்டு இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களோடு வந்துட்டு இவங்க எணங் இணையனும் அப்படின்னா வந்துட்டு அந்த இணைக்கின்ற பாலாமாக இருக்கிறது வந்துட்டு தல தமிழ்மொழி தான் ஒரு பொதுவான பொதுவான விஷயத்தை பேசும் போது பொதுவான ஒரு மனுஷங்களோடய கோரிக்கையை வைக்கும் போது தமிழ் பேசுற மக்கள் கேட்கற கேள்விக்கு தமிழில் தான் விளக்கம் கொடுக்க முடியும் தமிழ் தெரிஞ்சவங்கக்கிட்ட தமிழில் தான் விளக்கம் கொடுக்க முடியும் தமிழில் குழப்பமும் குழப்போம் அப்படின் சொல்கிறவங்கக்கிட்ட தமிழில் தான் அதை வந்துட்டு எடுத்து சொல்ல முடியும் அந்த மாதிரி இப்போ தமிழ் மக்களுக்கூடையே இணைக்கிறதுக்கும் சரி தமிழ்மொழியை வந்துட்டு நிலைநாட்டனும் அப்படின் நினைக்கிறவுங்களும் சரி அவங்க எல்லோத்துக்கும் இதை அவங்க எல்லோத்துக்கும் தான் இது பண்ணி தான் வந்துட்டு தமிழ்மொழியை வந்துட்டு ரேடியோவில் பத்திரிக்கையில் எல்லாத்திலேயுமே வந்துட்டு இது பண்ணியிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஜய கணேஷன் பிரசன்னா பாலாஜி மாஸ்டர் இவங்களோட பேச்சுக்கலை கேட்கறதுக்காகும் கேட்கறதுக்கும் கூட தமிழ்மொழி வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின் சொல்லி சொல்கிறாங்க முக்கிய காரணம் என்னவாக இருக்குது அப்படின்னா இப்போ தமிழில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி தமிழில் பதில் சொன்னால் தானே புரியும் அது தான் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு பண்ணுறாங்க தமிழில் ஒருத்தவங்க தமிழ் மக்கள் கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு இணைஞ்சிக்கணும் தமிழ் மக்களுக்கும் அவங்க வந்துட்டு பதில் சொல்லணும் அவங்கக்கிட்டையும் அவங்க கேள்வி கேட்கணும் அப்படின்ற ரீசன்னால் அவங்களும் வந்துட்டு எதா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு தமிழ்மொழியை வந்துட்டு ரேடியோவில் டிவியில் பத்திரிக்கைக்கியில் எல்லாத்திலேயுமே வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க